சார் மொபைல் ஷாப்புங்களா சார் சார் உங்கள் கடையில என்னென்னலாம் மொபைல் இருக்குது சார் ஓகே சார்

ஓகே சார் சார் இதில் போக்கோ எக்ஸ் ஃபை ப்ரோ எவ்வளோ சார் பிரைஸு தேர்ட்டி ஃபையா சார் ஃப்ளிப்கார்ட்லையே தேர்ட்டி த்ரீ தான் சார் போய்ட்டு இருக்குது ஓகே சார் சார் இதில் கிரெடிட் கார்டில் போட்ட இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்கா

ஓகே சார் ஓகே சார் இப்போ இஎம்ஐ அந்த பற்றி சொல்கிறீங்களா ஓகே சார் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் எனக்கு வந்து ஒரு சவன் மந்த்துக்குள்ள முடிகிற மாதிரி பார்க்கணும் சார் சவன் மந்த்துக்குள்ள முடிகிற மாதிரி ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் இப்போ அந்த போக்கோ எக்ஸ் ஃபை ப்ரோ சொன்னீங்கள சார் அதுக்கு வந்து சார்ஜர் கேபிள்லாம் எப்படி சார் நீங்களே கொடுத்துருவீங்களா அடாப்டர் தனியாக வாங்கணுமா ஓகே சார் அடாப்டர் சார் ஓ சார்ஜரு கேபிள் அடாப்டர் ரெண்டுமே வந்துருமா ஓகே சார் இப்போ உங்கள்திலையே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் டோர் டெலிவரி அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கா ஓகே சார் அப்போது நான் வந்து நாளைக்கே வரட்டா சார் ஓகே சார் சார் அது என்ன ப்ராசஸர் சார் ஓகே சார் சார்ஜரு வந்து சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன் சார் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ